ஏன்னால் நான் முதல் முதலில் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் நடத்தும்பொழுது அந்த சப் என்னோடய எனக்கு ரொம்ப பிடித்தமாகவும் எனக்கு ரொம்ப எளிதான சப்ஜெக்ட்டே வந்து மேத்ஸ் தான் அதுமட்டுல்லாமல் முதல் முதலாக என்னுடைய ஆசிரியர் ஸ்வாமிநாதன் அவர் முதல் முதலில் ஒரு நூற்றிஐம்பது இரநூறு பிள்ளைகளில் ஒரு கிளாஸ்லே வச்சுக்கிட்டு அந்த கிளாசை இவ்வளோ க்வைட் இவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு பேப்பருடைய காற்றில் அசைகிற சத்தத்தைக்கூட கேட்க முடியாமல் ஒரு ஆசிரியரால் வந்து நடத்த முடியுமா அத்தனை பிள்ளைங்களையும் கவனிக்க வைக்க முடியுமா அதைத்தாண்டி அத்தனை பேரையும் கவனிக்க வச்சு ஒரு ஒரு வினா ஒரு ஒரு வினாக்கான பதிலைக்கூட முழுமையான மதிப்பெண் பெற அளவுக்கு அதை முழுமையாக ஃபுல் மம் முழுமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த கிளாஸை கவனித்த போதும் அதை நீ படிக்க வேணாம் அப்படின்ற அளவுக்கு என்னை ஒரு இன்ஸ்ஃபையர் பண்ணிணாங்க என் லைஃபில் மறக்க முடியாத பர்சன் இன்றைக்கு நான் இந்த இந்த ஒரு கணித ஆசிரியராக இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் என்னுடைய கையெழுத்துலிருந்து என்னுடைய கையெழுத்தில் உள்ள ஒரு எழுத்தக்கூட அவரோட கையெழுத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது அதுமட்டுமில்லாமல் எனக்கு எனக்கு சின்ன பிள்ளைலிருந்து ரொம்பவும் பிடித்த ஒரு சப்ஜெக்ட்னால் அதை நான் கணிதத்தை தான் சொல்லுவேன் ஏன்னால் அதோடைய அது எனக்கு ஈஸியாக வந்தனாலயா இல்லை எனக்கு அதுமேலே உள்ள விருப்பம் அது என்ன ரொம்ப அது அதுமேல் இருந்த என்னுடைய ஆர்வம் அதை என்ன மிகவும் எளிமையாக எல்லா குழந்தைங்களுக்கும் புரியாதுன்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ஏன் ரொம்ப பிடித்ததா ஆச்சு அப்படின்றது எனக்கு இன்றளவும் தெரியலை ஆனால் நான் ரொம்பவும் இன் எனக்கு இன்று இன்றைக்கு வரைக்கும் நான் ரொம்ப அந் இந்த மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடித்தது மட்டும் இருந்த எனக்கு என்னை ஒரு மேத்ஸ் ஆசிரியர் ஒரு கணித ஆசிரியர் வந்து இப்படி இப்படி நடத்தியும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒரு ஆசிரியர்ன்றவங்க வந்து தங்களுடைய தங்களுடைய அறிவை வந்து குழந்தைங்களுக்கு முழுமையாக கொடுப்பதன் மூலம் அவங்க நிச்சயமாக ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆளைதான் உருவாக்க முடியும் அன்றைக்கி என் ஆசிரியரை பார்த்து நான் வியந்தேன் இன்று நான் ஒரு கணித ஆசிரியராக மாறினேன் இன்றும் அவரை பார் இப்பொழுது அவருடைய ஒரு பள்ளியில் நான் பணிபுரிகிறேன் இன்றும் அவரை பாற்று வியக்கிறேன் அடுத்து தலைமை பொறுப்பு அவர் இருக்கும் அந்த தலைமை பொறுப்பில் நான் இருக்க வேண்டுமென்று நன்றி